எங்கள் ஊரில் வந்து சங்கடம் நீக்கும் சந்தியாகப்பர்னு ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்சில் வந்து திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும் போது ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப ஆட்கள்லாம் வருவாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் அடுத்து கோவிலுக்குள்ள போகும்போது சர்ச்சுக்குள்ள போகும்போது நல்ல ஜெபம் பண்ணுவாங்க அதெலாம் ரொம்ப பிடிக்கும் அடுத்து எனக்கு வந்து இந்து கோவிலில் தான் நல்ல ரொம்ப பிடிக்கும் இந்து கோயிலில் போய் ஜெ சாமி கும்புடுறது அடுத்து சாமி கும்புடுறது பொங்கல் வைக்கிறது கிடா வெட்டுறது அடுத்து வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறது அங்கே அன்னதானம் வைப்பாங்க நல்லா சாமி கும்பிடுவாங்க அங்கே எதோ ஒரு வேண்டுதல் நினச்சா வேண்டுதல் நடந்துடும் அது ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போவோம் அந்த கோவில்ல வந்து நம்ம இந்த பொங்கல் அங்கேயும் பொங்கல் வைப்பாங்க சாமிக்கு வந்து படைப்புலாம் வச்சி அங்கேயும் இந்த க அதாவது சரஸ்வதி பூஜை வந்தா கொண்டக்கடலை அதை வைப்பாங்க அதை வச்சு வச்சு சாமி கொலுக்கட்டை வச்சு வச்சு பிள்ளையார் கொலுக்கட்டை பிள்ளையார் பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி பிள்ளையார் கொலுக்கட்டை வைப்பாங்க பிள்ளையார் கொலுக்கட்டை வச்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து இந்து வ இந்து சாமிகள் வழிபாடுகள் தான் ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க வைப்பாங்க அங்கே வருசத்தில் ஒரு திருப்பு கோவில் கொடை கொடுப்பாங்க கோவில் கொடை கொடுத்தா கிடா வெட்டி கோழி அந்தமாதிரி வெட்டி அவங்க வேண்டுதல் நிறைவேறதக்காண்டி அப்படி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அடுத்து வந்து அங்கே எப்படி சொல்ல நைட்டு சாமத்தில் ஒரு கோவில் கொடை நடக்கும் சாமக் கொடம்னு சொல்லி முன்ன நடக்கும் அங்கே அப்போ நடக்கும் போது சாமி வந்து சாமி எல்லா சாமியும் சேர்ந்து வேட்டைக்கு போகும் வேட்டைக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பன்னெண்டு மணிக்கு நடக்கும் பன்னெண்டு மணி முடிஞ்ச பிறவு பூஜை முடிஞ்சு பன்னெண்டு மணி பூஜை முடிஞ்ச பிறவு காலையில் ஒரு பூஜை நடக்கும் காலையில் பூஜை நடந்த பிறவு தேங்காய் பழம் அர்ச்சனை தட்டு அது நம்ம வீட்டுலேருந்து தேங்காய் பழம் பூவு வாழைப்பலோம் மாலை அது இது கொடுத்துவுட்டோன்னா அங்கே வந்து அங்கே அங்கே வந்து அவங்க வந்து அவங்க வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க அது நம்ம பெயர சொல்லணும் நம்ம பெயர சொன்னால் அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணி முடிச்ச பிறகு அந்த தேங்காய் பூ பழம் அங்கே மறுநாள் இப்போ செவ்வாய் கிழம கொடுத் நைட்டு கொடுத்தோம்னா பன்னெண்டு மணிக்கு கொடுத்தோம்னா மறுநாள் காலையில் கொடுத்துருவாங்க கொடுத்தப் பிறவு நம்ம அதை வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம பெயர சொல்லி கும்பிடுவாங்க இப்போ பார்வதி அப்படின்னா பார்வதினு சொல்லி கூப்பிடுவாங்க அங்கே போய் அர்ச்சனை தட்டு விறுவிறுன்னு வாங்கிட்டு வந்தரலாம் வாங்கிட்டு வந்துட்ட பிறவு அது முடிஞ்ச பிறவு காலையில் அன்னதானம் வைப்பாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கோவில் கொடைலாம் நல்லா சிறப்பாக முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறவு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் வீட்டுக்கு வந்துட்டு கோவில் கொடை முடிஞ்சிடும் அவ்வளோதான் எனக்கு இந்து வழிபாடு சாமிகளோடய வழிபாடுகள் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் சர்ச்சும் ரொம்ப பிடிக்கும் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சுடலை மாடன் சாமி கோவில் இருக்குது அங்க வருசத்துல சித்திரை மாதம் ஒரு கோவில் கொடை வரும் சித்திரை மாதம் இந்த வர சித்திரை மாதம் கோவில் கொடை அதிலேருந்து ஒரு அஞ்சு நாள் கால்நட்டி அஞ்சு நாள் அஞ்சு நாள் கழிச்சு கோவில் கொடை இந்த செவ்வாய் கால்நட்டினா அடுத்த செவ்வாய் கோவில் கொடை நல்லா ஜாலியாக இருக்கும் அது ரொம்ப வந்து பிடிக்கும் எனக்கு